ஒன்பது லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து அறநூற்றி எழுபத்தி எட்டு ஐந்து லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி இரண்டு நான்கு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று இருபத்தி மூன்றாயிரத்தி அறநூற்று எண்பது